ஸ்டூடியோங்களா நான் நான் இங்கே மேட்டுபாளையத்துலேருந்து பேசுகிறேங்க எங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கோம் ஃபோட்டோ எடுக்கணும் ரிசப்ஷனுக்கும் எடுக்கணும் மேரேஜ்க்கும் எடுக்கணும் வெளியே போயும் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கவேண்டியதா வரும் வச்சிருக்குறேங்க ஆ பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு அந்த மேரேஜ் ஆமாம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எடுத்துடலாங்களா எவ்வளோ ரேட்டெல்லாம் எவ்வளோ ஆகுதுங்க ம் அவ்வளோ ஆகுதுங்களா ஓகே ஓகே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுங்களா நாங்கள் ரெண்டு மூணு இடத்துலலாம் விசாரிச்சோம் விசாரிச்சதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கம்மி இல்லைங்க அவங்க சொன்னாங்கள் இருந்தாலும் உங்கள் ஸ்டூடியோவில் நல்லாயிருக்குதுங்குற மாதிரி இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு மேரேஜ்ஜிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்திங்களாமே ஃபோட்டோஸ்ஸெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அது நல்லா இருந்துச்சு அதனால தான் சரி உங்களையே புக் பண்ண முடியுமான்னு கால் பண்ணி கேட்குறோம் ஓகே ஓகே ஒரு ஒன் லேக்குக்கு கீழே கீழே பண்ணி கொடுக்க முடியுங்களா ஒன் லேக்கு கீழே பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கொடுங்களேன் நல்லா நல்ல விதமாக வரணும்ல வெளியேவும் போகணும் அவுட் ஷூட்டிங்கும் பண்ணணும் அதுக்கு ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்ஸெல்லாம் நீங்களே கொண்டுவந்துவிடுவீங்க தானே அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவிங்களா இதுலேயே சேர்ந்து வருமா பேக்கேஜ்ஜாக ஓ பேக்கேஜ் நாம் பார்த்து செலக்க்ஷன் பண்ணுறதுல இருந்து நீங்கள் ஒரு அமௌண்டு சொல்லுவீங்க இல்லையா அப்படி தானே ஓகே ம் ம் ம்

ஒ நல்ல எத்தனை பேர் வருவீங்கள்

ஓகே ஓகே ஸாரீஸ்ஸெல்லாம் நாங்கள் எடுத்து நாங்கள் அதெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணிடீங்கன்னால் அதுக்கு தகுந்த ஜுவல்ஸ்ஸெல்லாம் நீங்கள் கொடுத்துடுவீங்கதான இல்லை ட்ரெஸஸும் நீங்களே கொடுப்பீங்களா ம்

ம் ம் அப்படி அப்படிங்களா ஓகே மேடம் நாங்கள் வீட்டில் கலந்து பேசுகிறேங்க பொண்ணுக்கிட்டெயெல்லாம் பேசுகிறோம் டிசைன்ஸ்ஸெல்லாம் அவங்களே கொண்டு வர்றாங்களா மெட்ராஸிலேருந்து எல்லாமே சொல்கிறேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னால் நாங்கள் திருப்பியும் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க பண்ணி ரேட்டும் நீங்கள் இப்போ பிக்ஸ் பண்ணி சொல்லிவிடுங்க எவ்வளோ ஆகும் ஒன் லேக்ஸ்க்கு கீழே தான் கே எதிர்பார்க்குறோம் நாங்கள் அதுக்குள்ளே வருதுன்னால் ஓகே நான் உங் உங்களையே புக் பண்ணிக்கிறேங்க அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நீங்களாக சொல்லிட்டீங்கன்னால் நான் உங்களையே புக் பண்ணிக்கிறேங்க பேமெண்ட் பண்ணணுன்னால் அட்வான்ஸ் புக்கிங் எப்படிங் ஆன்லைன்லேயே பண்ணலாங்களா இல்லை நேரடியாக வந்து பண்ணணும்மா ரெண்டுமே இருக்கா ஓகே மேடம் ஓகே மேடம் அப்படிங்களா மேடம் ஓகே நாங்கள் வீட்டிலலாம் பேசிவிட்டுங்க எல்லாத்துக்கூடயும் பேசிவிட்டு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுறேங்க மேடம் ஓகே ஓகே ஓகே மேடம் நன்றி